இல்லை நான் சமைக்கிறப்போ எனக்கு புத்தகங்களோ இல்லாட்டி அதுக்கான ஒரு ரெசிப்பி எனக்கு தேவைப்படாது ஏன்னா முக்கால்வாசி நான் கற்றுக்கிட்டது வந்து என்னோடய அம்மாக்கிட்டேயிருந்துதான் ஸோ அது வந்து இப்போது எனக்கு மனசில் பதிஞ்சு போச்சு ஸோ ஒரு ஒரு கறிக்குழம்பு வைக்கறதுனால் எப்படி ஒரு சாம்பார் வைக்கறதுனால் எப்படி சாதம் எப்படி பதம் பார்க்கறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம அது ப்ராக்டிக்கலாக கத்துக்கிட்டதுனால் எனக்கு வந்து ஒரு ஒரு புக்கோ இல்லாட்டி அதுக்கான ரெசிப்பியோ எனக்கு தேவைப்பட்டதில்ல